கல்யாணோன்னாலே ஃபர்ஸ்ட்டு பொண்ணு பார்ப்பாங்க மாப்பிள வீட்டில் பொண்ணை பார்ப்பாங்க பொண்ணு வீட்டில் மாப்ளையை பார்ப்பாங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கா ஜாதகம் நல்லாருக்கா செட்டாகுதா ரெண்டு பேருக்கும் ஒத்துவருமா அப்படின்றத பார்ப்பாங்க ஜாதகம் சரியாக இருந்தால் தான் அதற்கடுத்து பொண்ணு மாப்பிளையை பார்ப்பாங்க பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கணும் பையனுக்கும் பொண்ண பிடிச்சிருக்கணும் ரெண்டு பேருக்கும் பிடிச்சியிருந்தாதான் அது நெக்ஸ்ட்டு கட்டத்துக்கு போகும் அதற்கப்பறம் ரெண்டு பேரும் பிடிச்சிடுச்சி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரெண்டு வீட்லையும் ரெண்டு பேருக்கும் பொண்ணு வீட்லையும் சரி மாப்பிள வீட்லையும் சரி ரெண்டு பேருக்குமே பொண்ணையும் மாப்பிளையும் பிடிச்சியிருந்துதுன்னா அதுக்கு அடுத்த கட்டமாக பார்க்குமாத்துவாங்க நிச்சியதார்த்தம் பண்ணுவாங்க நிச்சியதார்த்தில் வந்து எல்லாரும் எல்லாரு பொண்ணு வீட்டு சைட்லேர்ந்து அவங்க ரிலேஷன் மாப்பிள வீட்டு சைட்லேர்ந்து அவங்க ரிலேஷன் எல்லாரையும் கூப்ட்டு ஒரு மண்டபம் புக் பண்ணி அங்கே எல்லாருக்குமே சாப்பாடு வச்சு அதில் பலம் பொண்ணுக்கு புடவ நகை மாப்பிள வீட்டு சைட்லேர்ந்து பொண்ணு வீட்டு சைட்லேருந்து மாப்பிளைக்கு ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு நகை அப்புறம் அவங்க அப்பா அம்மாவுக்கு எங்க மாப்பிளை வீட்லேருந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி எல்லார் வீட் எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்துவச்சு பல வகை நிறையா வாங்கி பூ வாங்கி சொந்தபந்தம் எல்லாரையும் கூப்பிட்டு அவ்வளோ ஒரு க்ரேண்டாக பண்ணுவாங்க அப்போ வந்து எங்கள் பொண்ணை உங்கள் பையனுக்கு கொடுக்க சம்மதன்னு சொல்லி பத்திரிக்கை அடிச்சு பத்திரிக்கையை ரெண்டு வீட்லையும் மாற்றி ரெண்டு வீட்டு சொந்தங்களுக்கும் எல்லாருக்கும் கொடுத்து அதற்கப்பறம் ஒரு மாதம் இல்லை ஒரு வாரம் கழிச்சி கல்யாணம் பண்ணுவாங்க கல்யாணம் பண்ணுறத்துக்கு ஃபர்ஸ்ட்டு பொண்ணு வீட்டு சைட்லேருந்து பொண்ணுக்கு புடவ நகை அப்புறம் பாத்தரப்பண்டம் எல்லாமே வாங்கணும் வண்டி எல்லாமே பொண்ணு வீட்டு சைட்லேருந்து மாப்பிள வீட்டுக்கு வாங்கித் தருவாங்க மாப்பிளை வீட்லேருந்து பொண்ணுக்கு புடவ தாலி எல்லாம் இவங்க வாங்குவாங்க கல்யாணத்துக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கி வைப்பாங்க அவங்க வாங்கி வச்சுருக்கறது பொண்ணு வீட்டுக்கு பொண்ணுக்கும் சரி மாப்பிளைக்கும் சரி கல்யாணன்னா கல்யாணத்துக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நலங்கு வைப்பாங்க சொந்தபந்தம் எல்லாரையும் கூப்பிட்டு ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு நலங்கு வைப்பாங்க நலங்குன்னா அந்த நலங்கில் இப்போ மாப்பிள வீட்டில் இருக்காங்கன்னா மாப்ளையோட அக்கா அத்தை இந்த மாரி அவங்கவுங்க சொந்தங்கள்லாம் வந்து அவங்க ஊர்லேந்தும் மக்களை கூட்டிகிட்டு வந்து வேன் வச்சு மக்களை கூட்டிகிட்டு வந்து அதில் மக்களை கூட்டு வந்து சாப்பாடு கறி மீன் அது மாரி நான்வெஜ் ஐட்டம் செஞ்சு மக்களுக்கு சாப்பிட வச்சு அவங்களுக்கு கூட ஒரு அன்பளிப்பு எதாவது பொருளோ வச்சு கொடுப்பாங்க அந்தப் பொருளை வந்து அவங்களுக்கு புடிக்குற மாரி இருக்கணும் யார் மனசும் கஷ்டப்படாதமாதிரியும் இருக்கணும் அந்த மாரி பொருள்லாம் வச்சு கொடுப்பாங்க அதே போல பொண்ணு வீட்டு சைடும் பொண்ணு வீட்டில் நலங்கு வைக்கணுன்னா அவங்க தாய்மாமா சீர்வரிசை எல்லாமே செய்வாங்க தாய்மாமன் சீருக்கு ஈடு இணையேக் கிடையாது இந்த கல்யாணன்னாலே நலங்கில் வந்து தாய்மாமன் சீர் தான் முக்கியம் தாய்மாமன்னு உணர்ந்து தாய்மாமன் மாமனோட ஒய்ஃப் எல்லாருமே வருவாங்க அவங்களும் ஒரு கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு வருவாங்க வேன் வச்சி கார்லலாம் வந்து அவங்களும் பொண்ணு வீட்டில் சாப்பாடு செஞ்சிப்போட்டு ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு செஞ்சிப்போட்டு எல்லா மக்களுக்கும் தேவையான பொருள் அவங்களே எதாவது ஒரு பொருள் எடுத்தாந்து கொடுப்பாங்க கொடுத்து நலங்கு நலங்கு வைக்கணுன்னா ஃபர்ஸ்ட்டு மஞ்சள் குங்குமம் ஃபர்ஸ்ட்டு பொட்டு மஞ்சள் வ மஞ்சள் தடவுவாங்க கன்னத்தில் நெத்தியில வைப்பாங்க அப்புறோம் குங்குமம் வைப்பாங்க நெத்தியில அப்புறம் தலையில் வந்து எண்ணெய் தடவி விடுவாங்க சீயக்காய் வைப்பாங்க அரைப்பு தேய்ச்சி எண்ணெய் தடவி விடுவாங்க அப்புறம் அம்மிகல் இருக்கு அந்த அம்மிக்கல்லால் கையில ஒரு மூணு முற லெஃப் லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு சைடுமே வந்து கொஞ்சம் தூக்கி இப்படி இப்படி ஒரு மூணு டைம் பண்ணுவாங்க அது வந்து ரொம்ப நல்லது நலங்குன்னாவே இப்படி தான் பண்ணணும் அது வந்து முறக்காறங்க தான் பண்ணுவாங்க இப்போ அண்ணியாக இருக்காங்கள்ல அவங்க தான் அத மாரி பண்ணுவாங்க அப்போல்லாம் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் எல்லாரும் நம்ம சொந்தபந்தம் எல்லாரும் ஒன்னாகக்கூடி ஒரு வாரத்துக்கு சந்தோஷமாக இருந்து ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைக்கறது அவ்வளோ பெரிய விஷயம் லேசுப்பட்ட விஷயம் கிடையவே கிடையாது அது அந்த மாரி செஞ்சிவிட்டு அதற்கப்பறம் பொண்ணுக்கு வந்து ந நலங்கு வைக்க வந்தவங்க தாய்மாமன் சீர் வந்து கொடுப்பாங்க பலம் ட்ரெஸ்ஸு ட்ரெஸ் எடுத்துக்குடுத்து நகை போட்டு அவங்க நலங்கு வைக்கும்போதே மஞ்சளும் குங்குமம் வைக்கும்போதே நகை போட்டுவிட்டு அதெலாம் வைப்பாங்க அப்புறம் ட்ரெஸ்ஸு எடுத்துக் கொடுப்பாங்க ட்ரெஸ்ஸு வளையல் பொண்ணுக்கு என்னென்ன தேவையோ எல்லா பொருளுமே அதில் இருக்கும் அதே மாரி மாப்பிள வீட்டு சைடுக்கும் மாப்பிளைக்கு தேவையான ட்ரெஸ்ஸு அவங்க உனக்கு நகை வைக்கிறவங்க நகை பணம் வைக்குறவங்க பணம் இந்த மாரி எல்லாமே செய்வாங்க அவ்வளோ ஒரு விஷயோம் இதில் இருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த டைம்லாம் ஏன்னா எல்லாரும் வந்து எல்லா நேரத்திலையும் ஒன்னாக இருக்கமாட்டாங்க சில சண்டை சச்சரவுகள் சொந்தபந்தத்துக்குள்ளே இருக்கும் அந்த சொந்தபந்தம் எல்லாமே வந்து அந்த கல்யாணத்தில் ஒன்றுக்கூடிடுவாங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி ஒரு விசேஷம் நடக்குதா அதில் எல்லாரும் ஒன்றுக்கூடி அந்த கல்யாணத்துக்கு நைட்டு பொண்ணு போகற அன்னைக்கு எல்லாரும் வந்து கலகலப்பாக சிரிச்சிப் பேசி பொண்ணுப் போறப்போ எல்லாரையும் விட்டு பிரியிறோமேன்னு சொல்லி பொண்ணு அழுக அழுகாதன்னு சொல்லி எல்லார் காலில் விழந்தும் ஆசீர்வாதம் பெரியவங்க காலில் விழந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு அதற்கப்பறம் இந்த பொண்ணு வீட்லேருந்து கிளம்புனா நம்ப இனிமே அடுத்தவங்களோட ஒய்ஃப்பாக தானே வருவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க மனசில் இருக்கும் அப்படி இருக்கும்போது அப்போ அழுக வருமில்ல கண்டிப்பாக வரும் ஏன்னா நானும் அழுதேன் அப் அதெல்லாம் எல்லாத்தையும் சரிப்பண்ணி இல்லை எப்பையுமே நீ எங்கள் பொண்ணுதான் அப்படின்ற ஒரு தைரியம் சொல்லி வீட்டுக்கு அனுப்பி விடுவாங்க அந்த பொண்ணும் வந்து தாலி கட்டுற சமயத்தில் தாலி கட்டுறத்துக்கு முன்னாடி அம்மா பட்டம் எல்லாரும் வந்து காயின் கட்டுவாங்க அவங்கவுங்க ரிலேஷன்னு சொல்லி அவங்க வந்து காயின் கட்டி அவங்கவுங்க முறைய செய்வாங்க அந்த முறையெல்லாம் செஞ்ச பிறகு தாலிக் கட்டி அதுக்கு பூ வச்சு பூ வச்சு தான் தாலி தெரியிற மாதிரி கட்டமாட்டாங்க அந்த தாலியில பூவை தொங்கவிட்டு குங்குமம் வச்சு அப்படித்தான் கட்டுவாங்க அப்புறோம் ஹஸ்பண்ட் கையில் நெற்றிலையும் தாலிலையும் குங்குமம் வைக்க சொல்லுவாங்க அப்புறம் சாப்பிட்றத்துக்கு போவாங்க சாப்பிட ஒவ்வொருத்தங்களும் ஊட்டி விட்டுப்பாங்க அதில் ஒரு சந்தோஷம் இருக்கு அந்த கல்யாணத்தில் சடங்களும் ரொம்ப நிறையவே இருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்